ஆ சார் ஜனபிரியா சூப்பர் மார்க்கெட்டா ஆ சார் எங்களுக்கு ஒரு கிலோ சப்போட்டாகவும் ஒரு கிலோ ஆரெஞ்ச் பழமும் வேணும் சார் அது எவ்வளோ விலை அத சொல்ல முடியுமா ஆ சரிங்க சார் எங்களுக்கு வந்துவிட்டு டெய்லியும் வேணும் எங்களுக்கு தர முடியுமா இல்லை சார் எங்களுக்கு டோர் டெலிவரி தான் பண்ணணும் அதற்கு தனியாக நாங்கள் வேணாலும் சார் காசு கொடுத்துட்றோம் சார் ஆ ஓகே சார் எங்களுக்கு உங்களுக்கு அட்ரெஸ் வந்துவிட்டு நாங்கள் சொல்லட்டுமா நோட் பண்ணிக்கிறிங்களா இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கு செண்ட் பண்ணணுமா சார் ஆ ஓகே சார் கொஞ்ச பழங்கள் வந்துவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான பழங்களாக கொடுத்து விடுங்கள் சார் ஏன்னா முடியாதவங்களுக்கு கொடுக்கணும் கொஞ்சம் ஜூஸ் போடுற மாதிரி பழங்கள்லாம் கொடுத்துவுடுங்க சார் ஆ ஓகே சார் நாங்கள் கொடுத்துட்றோம் அட்ரெஸ் வந்து இந்த நம்பருக்கு நான் செண்ட் பண்ணுறேன் சார் ஆ சரிங்க சரிதான் நாங்கள் நேரில் வந்து வாங்க முடியாது நீங்க தான் கொடுத்து விடணும் அதனால் கொஞ்சம் நல்ல பழங்களாக பார்த்து நீங்களே பார்த்து கொடுத்துவுடுங்க சார் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் நாங்கள் வாரத்தில் ஏழு நாளுமே வாங்குவோம் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்லாம் எதுவும் பார்த்து பண்ண முடியுமா ஆ சே சரிங்க சார் ம் அட்ரெஸ் இந்த நம்பருக்கு செண்ட் பண்ணிடுறேன் சார் ஆ நன்றி சார்